பஸ்ஸெலாம் இப்போது பிரைவேட் பஸ்ஸெலாம் பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப டிக்கட் வாங்குவாங்க அதே மாதிரி இப்போது ஏசி பஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப டூ த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க இப்போ அதே மாரி லேடிஸ்கெல்லாம் பார்த்திங்கனா கொஞ்சம் ஈசியாக இருக்கும் போய்ட்டு வர்றத்தக்கு அப்படின்றதுனால இப்போ அரசு பேருந்து வந்து பயண டிக்கெட் வாங்குகிறதில்ல ஃபிரீ டிக்கெட்டுதான் அதே மாதிரி இப்போது பெரிய ரொம்ப டிராவல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டிக்கெட் கேட்பாங்க ஆனால் கவர்மெண்ட் விட்டிருக்கறதே இது ஒன்று மட்டும்தான் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிக்கெட் எல்லாமே ஃப்ரீயாக போய்ட்டு வருறது இதனால பெண்கள் எல்லாம் அந்த பஸ் மட்டுமேதான் எதிர்பார்கிறாங்க அது கொஞ்சம் நல்ல விஷயம்தான் பட் ஆனால் அதுக்கேற்ற மாரி பிரைவேட் பஸ்ஸில் பார்த்திங்கனா ரொம்ப டிக்கெட் வாங்குவாங்க ஒரு டூ கிலோ ஒரு டூ கிலோ மீட்டரை சேக் ஒரு டூ கிலோ மீட்டர்தான் அப்படின்னா ரொம்ப வாங்குவாங்க ஒரு டுவென்ட்டி டுவென்ட்டி ஃபைவ் இப்பிடில்லாம் வாங்குவாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இதே மாரி நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு ஏசி பஸ்ஸு அந்த பஸ்ஸில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்தான் பட் ஆனால் ரொம்ப வாங்குவாங்க ரொம்ப டிக்கெட் கேட்பாங்க